ஹலோ யார் ஆமாக்கா ஆ பண்ணலாங்க்கா எங்கேயிருந்து வே கால் பேசுகிறிங்க ஆ சரிக்கா என் கடை ரெண்டாவுது பக்கத்தில் இருக்குதுக்கா ஃபேஷியல் பண்ணலாங்க்கா ஆமாக்கா எல்லாம் எல்லாமே உண்டுக்கா நாளைக்கு நீங்கள் வாங்க ஆ ம் ஆ சரிக்கா நாளைக்கு வாங்க ஹேர் வாஷெலாம் பண்ணிஉடுவோங்க்கா அதுக்கு அமௌண்டா ரெண்டாயிரரூபா வருங்க்கா ஆ சரிக்கா ரெண்டு தான் சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரை ஆ சரிக்கா ஸேரீக்கெலாம் அயர்ன் பண்ணிலாம் கொடுப்போம் பீட்ஸ்லாம் வெச்சுக் கொடுப்போங்க்கா

ஆ சரிக்கா ஹேர் ஸ்டைல் மாடல்லாம் வாட்ஸப்பில் சென்ட் பண்ணுறேன் இந்த வாட்ஸப் நம் ஆ உங்கள் வாட்ஸப் நம்பர் சொல்லுங்க ஆ ஆ அக்கா இந்த நம்பர் என்கிட்ட இருக்குதுக்கா நான் உங்களுக்கு வாட்ஸப் போட்டுவிட்றேன் ஆ ஆ சரிக்கா சரிக்கா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் வருங்க்கா ஆ சரிக்கா சரிக்கா நாளைக்கு வாங்க கண்டிப்பாக ஆ சரிக்கா வைக்கேறேன் ஆ இருக்குதுக்கா இருக்குதுக்கா நாளைக்கு வாங்க சொல்கிறோம்

ஆ நாளைக்கு நீங்க வாங்க கண்டிப்பாக